ஆ ஹலோ ஆ கிர்ஷாந்த் ஸ்கூல் டீச்சரா க்ளாஸ் டீச்சரு ம் இல்லைங்க நெக்ஸ்ட்டு வீக் வந்து நாங்கள் ஊருக்கு போகறோம் அதனால் எங்களுக்கு ஒரு த்ரீ டேஸ் லீவ் வேணும் நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து வேணும் இல்லை சிஸ்டர் மேரேஜ் இருக்கு அதான் முடியாது ஆ கண்டிப்பாக வேணுங்க டீச்சர்

இல்லை வீட்லையும் யாரும் இல்லை விட்டுவிட்டு போகறத்துக்கு ஸோ அழைச்சிட்டு போகறமாரி தான் இருக்கு சிஸ்டர் மேரேஜ்ங்குறதனால அவாய்ட் கூட பண்ண முடியல போகாமல் இருக்க முடியல அதனால் கொஞ்சம் எந்த டேட்டில் எக்ஸாம் வருது டீச்சர் ட்வெண்ட்டி தான் டீச்சர் ஆமாம் டீச்சர்

ஆமாம் டீச்சர் ம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி டூ மூணு நாள் வேணும் ஆமாம் டீச்சர்

அப்போ எக்ஸாம் என்ன டீச்சர் ஆ லீவ் லெட்டர் எதாவது கொடுக்கணுமா ஓகே ஓகே பசங்க தம்பிக்கிட்டையே கொடுத்து விடலாமா இல்லை நான் ஸ்கூல் வரணுமா

ம் ஓகே சரிங்க டீச்சர் இப்போ நீங்கள் இப்போ இன்றைக்கு வரலாமா ஸ்கூல் வரலாமா நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா இன்றைக்கு வரலாங்களா ஓகே ஆ மண் மண்டே வரணுங்களா நீங்கள் எப்போ டீச்சர் ஃப்ரீயாக இருப்பீங்க டைம் சொல்லுறீங்களா ம் ஓகே டீச்சர்

நீங்கள் க்ளாஸ் டீச்சர் இல்லைங்களா ம் ஓகே ம் ஓகே டீச்சர்

எக்ஸாம்லாம் முடிஞ்சிருதுல டீச்சர் அதுக்குள்ளே

அந்த ட்வெண்ட்டி டேட்லலாம் எக்ஸாம் இல்லைல்ல டீச்சர் ம் ஓகே ஓகே ஓகே டீச்சர் ஓகே தேங்க் யூ டீச்சர்